நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதில் ஒரு டேட் போட்டிருப்பாங்க ஆனால் வரது ஒரு மாதம் லேட்டாக வரும் அது மாதிரி வரும் அப்புறம் நல்லா ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கனா பேக்கிங் பண்றதெல்லாம் அப்படியே சரி இருக்காது அப்படியே கிழிஞ்சு அது இதுமாதிரி இருக்கும் அதனால ஒரு சில ப்ராடெக்ட் வந்து அப்படியே டேமேஜ் ஆகிரும் டேமேஜ் ஆனதுனால மறுபடியும் நமக்கு திருப்பி அனுப்பி திருப்பி ரிட்டன் பண்ணி மறுபடியும் பண்றதுனால அது கொஞ்சம் நெகட்டிவ்வாக எனக்கு தோணும் அப்புறம் அது ரொம்ப ரிஸ்க் அதனால நம்ப எப்போதுமே ஒரு இதை மட்டும் இது பண்ணிக்கிறது ஒரு நார்மலான பொருளை மட்டும் இது பண்ணிக்கிறது அதனால அதிகமாக எதுவும் வாங்குவது இல்லை ஆனால் வாங்குவதா இருந்தால் அமேசானில் தான் வாங்குவது